நமது கலாச்சாரத்தை நம் மாநிலத்துடைய கலாச்சாரத்தை வடிவமைத்தவர் யார் என்பதே வந்து இப்போ வரைக்கும் யாரும் பெருசாக கண்டுப்பிடிச்சதாக தெரியலை நம்மளுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளாகவும் இருக்கலாம் அவர் தான் வந்து நம்மளுடைய தேசத்துக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு நம்மளுடைய தேசம் இப்படி சுதந்திர நாடாக இருக்கிறதுக்கு காரணமே மகாத்மா காந்தியடிகள் தான் ஸோ நம்ம கலாச்சாரம் என்பது எப்படி என்றால் எப்படினால் அது வந்து பண்பாடோடு சேர்ந்தது பண்பாடு அப்படின்னா ஒட்டுமொத்த ஒரு இனத்துடைய நல்ல பழக்கம் அப்படிங்கிறது தான் பண்பாடுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு இனம் ஒரு இனம் இருக்கும் அதோடைய அதனுடைய நல்ல பழக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்பாடுன்னு சொல்லுவாங்க கலாச்சாரம் என் அப்படின்னா அந்த இனத்துலேயே ஒரு உட்பிரிவு மக்கள் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுடைய கலாச்சா அதைத்தான் கலாச்சாரம் சொல்லுவாங்க ஏன்னால் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரங்கள் இருக்கும் அது வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான கலாச்சாரம் இருக்கும் அதனால் வந்து இது தான் கலாச்சாரம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட முடியாது ஜாதியின் பெயரால் வந்து நிறையா வித விதமாக இப்படி இப்படி தான் கல்யாணம் பண்ணணும் இப்படி இப்படி தான் திருமணம் பண்ணணும் அப்படினெல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய திருமணங்கள் வந்து வேறுபடும் ஒரே மாதிரி எல்லா திருமணங்களும் இருக்காது திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு இது இருக்குங்க அது வந்து நாம் எப்படி வேண்ணாலும் மாறுபடும் தமிழர் பண்பாடு அப்படிங்கிறது தமிழ்மொழியை வந்து ஊடாகவும் தமிழோட தமிழருடைய வரலாறு பொருளாதாரம் இந்த மாதிரி போன்ற பல பண்பாட்டை வந்து குறிக்கிறதாகவுந்தான் இருக்குது நம்மளுடைய கலாச்சார ரீதியாக ரீதி நம்மளுடைய நிலத்தை கலாச்சார ரீதியாக வளமாக்குவது யார் அதுக்காக உழைத்தவர்கள் யார் அப்படின்னா நம் முன்னோர்களும் இருக்கலாம் இப்போது நம்மளுடைய விவசாயிகளும் இருக்கலாம் விவசாயிகள் இல்லாமல் நம்மனால் எதுவுமே செய்ய முடியாது ஸோ அவங்க இல்லை அப்படிங்கிறபட்சத்துல நம்மனால் எதுவுமே செஞ்சுருக்க முடியாது ஸோ நம்ம கலாச்சாரத்தை பண்பாட்டை கட்டி காப்பாற்றி நம்மளுக்கு வந்து நல்ல விதமாக இது பண்ணுறது வந்து நம் முன் நம் நல்ல விதமாக பண்ணி கொடுத்துருக்கறது நம் முன்னோர்கள் அதுபோக நம்மளுடைய முன்னாடி இருந்த தலைவர்களும் அப்படி இப்போது நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றிக்கிட்ருக்கறது நம் மக்களும்தான் அதே சமயத்தில் நம்மளுடைய விவசாயிகள் அவங்க இல்லைன்னா நாம் கிடையாது விவசாயி வந்து சேற்றுல கால் வைச்சா தான் நம்ம சோற்றுல கால் கை வைக்க முடியுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு காப்பாற்றி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய விவசாயிகள் தான் அதனால் கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் அதை வடிவமைத்தவர்கள் நமக்கு முன்னாடி இருந்த முன்னாடி இருந்த தலைவர்களாக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர இதை இப்படி தான் பண்ணணும் இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிணது அந்த தலைவர்கள் தான் ஸோ அது வந்து வா காலப்போக்கில் மாறுமே தவிர அதை வந்து முன்னிறுத்தி இது பண்ணிணது அவங்க தான்